முக்கியமான விஷயோம்னா பார்த்திங்கன்னா நான் வந்து கோயில் விஷயத்தில் வந்து இது பண்ணுறது தான் ஆனால் அந்த கோயில் விஷயம் எப்படி வந்ததுன்னா வந்து ஃபஸ்ட் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நான் அந்த கோயில் சாமி அப்படீன்னா ஒரு எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் அந்த இன்ட்ரஸ்ட்ல வந்து எனக்கு எப்படி நான் இதுக்குள்ளே வந்தோனு எனக்கே தெரியாமல் தான் நான் அந்த இது ஃபீல்ட்ல போனேன் சின்ன தான் விளாட்டுத்தனமா போய் அதை பார்த்து நாங்கள் அதை சும்மா விளாட்டுத்தனமா கற்றுக்கிட்டு அதை அப்படியே பண்ணி பண்ணி அப்புறோம் போக போக எனக்கு இந்த ஃபீல்ட்ல தான் நாங்கள் வருவோம் அப்படீன்னு சொல்லிட்டு எனக்கே என்னை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது நான் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜெல்லாம் முடிச்சிட்டு பிஜி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடசாலையில போய் நான் சேர்ந்தேன் பாடசாலையில போய்ட்டு அங்கே எல்லாம் வந்து ஒவ்வொரு மந்திரமும் சொல்லும்போது எனக்கு அந்த மந்திரத்தோட உச்சரிப்பு வந்து எனக்கு வந்து அந்த மைண்ட்ல வந்து எனக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் கற்றுக்கலன்னா கூட எனக்கு அந்த மந்திரத்துல வந்து நல்லா வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படீன்னு சொல்லிட்டு எனக்கு கோயில் மூலயமா எனக்கு அந்த கோயில் விஷயம் மூலயமா எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அதனால் வந்து நான் இதை கத்துகிட்ருக்கும்போது அந்த மந்திரம் வந்து எனக்கு உச்சரிப்பு வந்து எனக்கு நல்லா வருது அப்படீன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக்கொடுத்த வாத்தியார்லாம் சொல்லும்போது நான் இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படீன்னு சொல்லிட்டு நான் அந்த மந்தரம் வந்து கற்றுக்கறத வந்து நான் விடவேயில்லை அதனால் பாடசாலையில வந்து மூனு வருஷம் நான் அந்த கோர்ஸை வந்து படித்தேன் அந்த மூணு வருஷமும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு அதில் வந்து நான் நல்லதும் சரி கெட்டதும் சரி அதில் வந்து நிறையா விஷயத்தை வந்து நான் அதில் கற்றுக்கிட்டேன் அதை கத்துகிட்ருக்கும்போது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் வந்து அப்போதான் எனக்கு அந்த சர்க்கிள் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து எனக்கு அப்போதான் எனக்கு ரொம்ப கிடச்சிது நல்லா விளாண்ட்ருப்போம் படிக்கும்போது படிப்போம் விளையாடும் போது விளாடுவோம் நாங்கள் நாலு பேர்த்துக்கு நாங்கள் அதை சொல்லிக்கொடுத்து சொல்லிக்கொடுத்துட்டும் இருக்கோம் இப்போ வந்து அதை வந்து நாங்கள் மந்திரம் வந்து நம்ம மற்றவுங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லமாட்டாங்க அப்படீன்னு நினச்சாலும் நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து நம்ம சொல்லலாம் இப்படி தான் சொல்லணும் இந்த சாமிக்கு இந்த மந்திரம் தான் சொல்லணும் அப்படீன்னு வந்து நம்ம அதை வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து என்னென்ன பூஜை பண்ணணும் அப்படீன்னுலாம் வந்து இந்த பாடசாலையில வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பூஜைன்னாவே வந்து முதல்ல வந்து விநாயகர் பெருமானுக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படீங்கிற முதக் கொண்டு வந்து இந்த பூஜையில வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது விநாயகர் பூஜை விநாயக பாச்சனம் அப்பறம் கணபதி ஹோமம் இந்தமாதிரி இந்த எல்லாம் வந்து சொல்லிக்கொடுக்கும்போது இந்த படிப்பு வந்து நம்ம இன்னும் வந்து மேன்மையாக மேன்மைப்படுத்திகிட்டு போன போகிற மாதிரியே இருக்குது அப்புறம் அது இல்லாமல் இந்த கும்பாபிஷேகம் விஷயம்னு இந்த பாடசாலையில வந்து சொல்லிக்கொடுக்குறாங்க இந்த கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு கோபுரத்திலையும் போய் நம்ம நின்று அந்த தீர்த்தத்தை ஊற்றும் போது அவ்வளோ புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு ஒன்று நான் தெரிஞ்சிக்கிட்டேன்